சார் நான் எந்த ஊர் வந்து திருப்பத்தூர் சார் எங்கள் அப்பா வந்து வாட்ச் கடை வச்சுன்னுக்குறாரு மொத்தம் எங்கள் அப்பாக்கு வந்து எட்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்கள் எட்டு பசங்களில் வந்து ம மூத்தவர் முகமத் அனீஃபு இரண்டாவது முகமத் அமீர் மூன்றாவது மெஹருநிஷா நான்காவது முகமத் ஆசீஃப் முகமத் சாதிக் முகமத் சாலிஹா முகமத் ஃபாசில் முகமத் சாவீர் அஷ்ரஃபுநிஷா முகமத் அக்பர் என்று எட்டு பேர் அண்ணன் தம்பிங்கள் எனக்கு கிருஷ்ணகிரியில் த கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பசங்க இருக்குறாங்க எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு பேர் மாஹிமா குல்சோம் பையன் பேர் முகமத் ஆபீர் மாஹிமா கா பொண்ணு வந்து படிக்கிறா காலேஜில் கவுர்மெண்ட் காலேஜில் படிக்கிறா பிஏ இங்கிலீஷு மு மு முகமத் ஆபீர் சென்னையில் கிரிசென்ட் காலேஜில் பிசிஏ படிக்கிறான் எங்கள் மாமனார் வீடு கிருஷ்ணகிரி